நாங்கள் ஹோட்டலில் தான்ங்க இருக்கிறோம் சொல்லுங்கள் ம் ம் யாருக்குங்க

நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதா காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடணும் வந்துவிட்டு ஹோட்டலை சுத்தமாக வைச்சி வைச்சிருக்கணும் ஒன் ஒன் அவருக்கு ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணிடணும் இந்தமேரி லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லோருமே எப்போதும் தலைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க தலைக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும் கைக்கும் க்ளவுஸ் போட்டுக்கணும் எலை கில எடுத்த பிறகு மறுபடி கையெல்லாம் சுத்தப்படுத்திவிட்டு அதுக்கப்புறந்தான் மறுபடியும் போய்ட்டு கஸ்டமர் கிட்டே போய்ட்டு எலை வைக்கிறது எடுக்கிறது இது பண்ணணும் நாங்கள் அமைதியாக சொல்வோம் என்ன உங்களுக்கு என்ன குறையோ அது எங்கள்ட்ட சொல்லுங்கள் நாங்கள் சரிபடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக சொல்லி அனுப்புவோம் நாங்கள் சண்டை போடுற அளவுக்கு நாங்கள் விடமாட்டோம்ங்க அவங்கள வந்து சரிப்படுத்தி சரிப்படுத்தி என்ன வேலை குறை இருக்குதோ அதை சரிப்பண்ணிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி பொறுமையாக அனுப்ச்சுவிடுவோம் சண்டை போடமாட்டோம்

எங்கள் ஹோட்டலில் வர்றவங்கள்ட்ட நாங்கள் சண்டை போடாத அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போங்க

ம் தேங்க்யூ மேம்